இப்போ வந்து எங்கள் வீட்டாண்ட வந்து நிலம் இருக்கிறனால பூச்செடி குண்டு மல்லிகை சாமந்தி ரோஜா செடி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறோம் விவசாயமும் இருக்குது தக்காளி இப்போ வெண்டைக்கா கோஸு இது முள்ளங்கி இது மாதிரி எல்லாம் போடுகிறோம் அதுக்கு வந்து தேவையான மருந்து வந்து ஆரோக்கியமாக தான் கொடுத்தோம் கார்டியனை வெச்சு அதுக்கு என்ன அந்த உரன்னே உரம் போடுகிற நேரத்துக்கு உரம் போடுவோம் செடிகளை கொத்துகிற நேரத்தில் கொத்துவோம் பராமரிக்கிறது தண்ணி விடுறது ஒரு நாளைக்கி ரெண்டு முறை பார்ப்போம் என் இதான்றதுனால் அடுத்தது வந்து கொத்திமல்லி விறைப்போம் கொத்திமல்லி விறைக்கும்போது அதுக்கு என்ன உரம் கொடுக்கணுமோ கொடுப்போம் அதில் ஓ ஒரு ஒன் வீக் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பார்க்கறோம் செத்த வெ கிளறுர்றோம் எல்லாமே பண்ணுறோம் அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் யார் கிட்டேயும் கேட்டதில்லை இது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி யாரும் எங்களுக்கு சொன்னதில்லை எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா காலத்துலருந்து அதை பார்த்துட்டு நாங்கள் அது பற்றியே நாங்கள் பின்பற்றி வந்துகிட்டேருக்கறோம் யாரையும் எங்களுக்கு வந்து சொல்லலை இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி செய்யுங்கன் சொல்லி யாரிடமும் ஆலோசனையும் நாங்கள் கேட்கறதும் இல்லை எங்கள் இதிலே நாங்கள் பண்ணிக்கிறோம்